எங்கள் ஊர் கோயிலில் ஆடி மாதம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எத்தனாவது வாரம் நல்ல நாளாக இருக்குதுன்னு பார்ப்போம் எல்லாரும் சேர்ந்து கூழ் ஊற்றுவோம் கூழ் ஊற்றுறதுனா வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது இங்கே ஒரு பத்து தெரு இருக்குது அந்த பத்து தெருவும் சேர்ந்து கலெக்க்ஷன் பண்ணிவிட்டு பொதுவில் கலெக்க்ஷன் பண்ணும் ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறுபா அந்த மாதிரி கலெக்க்ஷன் பண்ணுவோம் கலெக்க்ஷன் பண்ணி எல்லாமே கேழ்வரகு வாங்கி அரைக்கிறதுலேருந்து கொழுக்கட்டைக்கு மாவு அரைக்கிறது மாவு கரைச்சி வைக்கிறது எல்லாம் லேடிஸ் செய்வோம் வீட்டுக்கு ஒரு ஆள் எல்லாரும் வேலை செய்யப் போகணும் போயிட்டு கோயிலாண்ட மாவுலாம் கரைச்சி வச்சுட்டு வந்துடுவோம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதே மாதிரி சனிக்கிழமை சா மத்தியானத்துக்கெல்லாம் போயிவிட்டு கூழ் பெரிய பெரிய டபராங்க வச்சு கூழ் காய்ச்சி இறகிட்டு வருவோம் மறுநாள் ஞாயிற்றுக் கிழமை பார்த்திங்கன்னா எல்லாம் அன்றைக்கி லீவுன்றதால் எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்க வந்து எடுத்து செய்வாங்க அங்கே சமையல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வாங்கி தருவாங்க ஒருத்தர் அரிசி வாங்கி தரேன்னுவாங்க ஒருத்தர் வெல்லம் வாங்கி தரேன் கொழுக்கட்டைக்கின்னுவாங்க ஒருத்தர் பச்சரிசி தருவாங்க ஒருத்தர் புழுங்கலரிசி ஏனால் கும்பம் போடுறதுக்கு வந்து புழுங்கலரிசி இருக்கணும் அந்த மாதிரி வாங்கி தருவாங்க ஒருத்தர் கறி வாங்கி தருவாங்க ஒருத்தர் முட்டை ஒருத்தர் மீன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒன்றொன்று ஏற்றுக்கின்னு வாங்கி தருவாங்க அப்படி வாங்கி தரலேனாலும் பொது காசு இருக்குது அதில் சேர்ந்து கோயிலுக்கு வாங்குவோம் வாங்கிட்டு எல்லாம் போய் கும்பலாக அங்கே சமையல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு காலையில் அம்மனுக்கு எல்லாம் அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து எங்கள் ஊர் கோயிலில் நாகாத்தம்மன் அங்காள ஈஸ்வரி இருக்கு விநாயகர் இருக்கு விநாயகருக்கு மட்டும் அந்த டைம்மிற்கு திரை போட்டு போட்டுருவாங்கோ ஏனால் கவுச்சில்லாம் இது கலக்ககூடாதுன்றதுக்காக விநாயகருக்கு மட்டும் திரை போட்டுருவாங்கோ காலையில் வந்து கூழ் ஊற்றும்போது முருங்கக்கீரை அதே மாதிரி மொச்சக்கொட்டை கருவாடு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு கார குழம்பு வச்சு முருங்கக்கீரை பொரியல் பண்ணி தில்லு மாவு அப்பறம் தயிர் சாதம் இதெல்லாம் வச்சுட்டு கூழ் கரைச்சி மத்தியானம் ஒரு பன்ரெண்டு மணிக்கு சாமி பூஜை போட்டு சாமி கும்பிட்டு ச கூழ் ஊற்றிடுவாங்க கூழ் ஊற்றி ஒரு ஒன் ஹவர் கழித்து பன்னெண்டுக்குள்ள கூழ் ஊற்றிடுவாங்க ப ஒரு ஒன்றரை மணிக்கு பன்னெண்டு ஒன்றரை எமகண்டம் எமகண்டம் முடிஞ்ச பின்னாடி கும்பம் போடுறது சாமிக்கு கும்பம் போடுறதுனா சாப்பாடு செய்து மீன் குழம்பு கறி குழம்பு முட்டை இல்லை பிரியாணி செய்றதாக இருந்தால் பிரியாணி செய்யலாம் அந்த மாதிரி பொதுவாக எல்லாம் செய்து கோயிலாண்டயே செய்து வாழை இலை பெரிய தலை வாழை இலை அறுத்துட்டு வந்து அந்த அங்காள ஈஸ்வரிக்கிட்ட போட்டுட்டு சாப்பாடு வச்சு கறி குழம்பு மீன் குழம்பு முட்டை எல்லாம் கவுச்சுலாம் வச்சு கொழுக்கட்டைலாம் வச்சு கொழுக்கட்டை செய்யும்போது அதில் அகல் செய்வாங்க எண்ணெய் ஊற்றி ஏற்றுற மாதிரி அகல் அந்த அகல் அந்த இலை வாழை இலை பெருசாக போட்டு அது ஃபுல்லாக சாப்பாடு வச்சு அதில் அந்த கா அது குழம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி சுற்றி கறி வே கறி முட்டை இதெல்லாம் வச்சு மீன் வறுத்ததெல்லாம் வச்சு எல்லாம் செய்வாங்க செய்யும்போது அந்த விளக்கு பண்ணிருக்காங்கல்ல அந்த விளக்க சுற்றி வச்சு அந்த சாப்பாட்டுக்கு சுற்றி வச்சு அது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அது விளக்கேத்தி பூஜை பண்ணும்போது எல்லாரையும் மைக்கில் அலோன்ஸ் பண்ணுவாங்க எல்லாரும் வாங்க கும்பம் போட போகிறோம் அப்படின்னு அந்த டைமிற்கு போயிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு கும்பம் போட்டு எல்லாரும் வரவங்களுக்கு டேபிள் சேர் டேபிள் சேர் ஒருத்தர் ஏற்றுப்பாங்கோ டேபிள் சேர்ல்லாம் வாங்கிப் போட்டு அங்கே சாப்பாடு போடுவாங்க அவ்வளவு எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் சாப்பாடுலாம் போட்டு அங்கே சமைச்சி அங்கே சாப்பாடு போடுவோம் எல்லாரும் சாப்ட்டுட்டு போனதுக்கப்பறந்தான் நாங்கள் வேலை செய்கிறவங்கள்லாம் லாஸ்ட்டில் உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாம் உட்காந்து சாப்ட்டுட்டு அங்கே இருக்கிறது பாத்திரங்கள்லாம் கழுவி கவுழ்த்துட்டு அதுக்கப்றம் கொழுக்கட்டைலாம் கொஞ்சம் மீந்துச்சுனா அங்கே இருக்கிற கொழுக்கட்டைலாம் வரவங்களுக்கு கொஞ்ச கொஞ்ச கொடுத்துட்டு நாங்களும் மீந்தால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் இல்லைன்னாக்கா விட்டுருவோம் அந்த மாதிரி செய்யும்போது காலையில் போகிறோம் காலையில் ஆறு மணிக்கு போறவங்கோ ஈவ்னிங் ஆகிடும் அங்கே சாய்ங்காலம் ஆறு மணி ஆகிடும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு அந்த மாதிரி பொதுவாக எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது நீ ஒரு வேலை நான் ஒரு வேலைனு பிரித்து செய்யும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி சாமிக்கும் கும்பிடும்போது எல்லாருமே அர்ச்சனை வாங்கின்னு வருவாங்க வாங்கின்னு வருவாங்க அவங்கவுங்க அர்ச்சனை கோயில் சார்பாக அர்ச்சனை பண்றவங்க பண்ணுவாங்க அவுங்கவங்க வீட்டு பேரை சொல்லி அர்ச்சனை பண்றவங்க பண்ணுவாங்க அன்றைக்கி ஃபுல்லாக பூஜை நடந்துக்குனேதான் இருக்கும் கூழ் ஊத்துகிற அன்றைக்கி பார்க்கறதுக்கு அவ்வளோ அதிசயமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அன்றைக்கி கூழ் ஊற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே நல்ல மழை பெய்யும் எங்கள் ஊர் கோயிலில் கூழ் ஊத்துகிற அன்றைக்கி அது நாங்கள் சாப்பிட்ணுன்னு இருந்துருக்கும் நாங்கள்ல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காருவோம் மழை நல்ல மழை பெய்யும் எங்களுக்கு ஒரே அதிசயமாக இருக்கும் அம்மனுக்கு குளுர்ந்துச்சு போல இருக்குது ஒவ்வொரு வருடமும் நாங்களும் அதை பார்க்கறோம் அது கரெக்டாக அந்த மாதிரி மழை பெய்யும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் என்ன வேண்டுறோமோ அது அப்படியே நடக்கும் அங்காள ஈஸ்வரி நாகாத்தம்மன் நம்ம நினைக்கிறது எனக்கு இந்த காரியம் நடக்கணும் இது ரொம்ப தள்ளிப்போகுது அப்படின்னு யாருனால் வந்து வேண்டினாங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி ஊர் ஜனங்களும் எல்லாரும் வருவாங்க கூழ் ஊத்தும்போது கூழ் வாங்கி குடிப்பாங்க அங்கே கும்பம் போடும்போது சாப்டுட்டும் வருவாங்க கடைசியில் எதுனா மீந்தது சாப்பாட்டுலானா அங்கே பக்கத்துலலாம் இருக்கிறவங்கள கூப்பிட்டு இந்த குழம்பு மீந்திருக்கு சாப்பாடு மீந்திருக்கு எடுத்துன்னு போங்கன்னு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பகுந்து கொடுத்துட்டு வருவோம் அந்த அது பார்க்கும்போது அந்த கண்கொள்ளாக் காட்சி எல்லாரும் கும்பலாக கூடி செய்கிறது அது வேறதான் அவ்வளோ நல்ல நடக்கும் நிகழ்ச்சி அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரே விசேஷமாக இருக்கும் ஆடி மாதம் ஆனாலே கோயிலாண்ட கூழ் ஊத்தும் போது அவ்வளோ விசேஷமாக இருக்கும்